நான் எந்த ஒரு ரெசிபியும் எதிர்பார்த்தபடி வரலை அப்டின்னு சொன்னால் அதுக்கு வந்து எப்படி வந்துட்டு மாற்று வழிமுறை இருக்குது அதை வெச்சு ஏதாவது நம்ப என்ன பண்ணுறது அப்டின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மாற்றுவேன் அது கூட வந்து என்னென்ன செய்யலாம் அது கூட என்னென்ன போடலாம் அப்படின்றது பார்ப்பேன் அதை ஸ் கூடுமான வரைக்கும் வந்துவிட்டு அதை வந்து எப்படியாவது உபயோ உபயோகப்படுத்தி நாங்கள் சாப்ட்டுடணும் அப்டின்னு நினைப்பேனே தவிர வேஸ்ட் பண்ண மாட்டேன்